இப்போயே கொஞ்சம் தமிழ்நாட்டில் நிறைய கோரிக்கைகள்ல வந்து கேளிகள் கேளிக்கைகள் வந்து நிறைய இருக்கு இப்போ வ எதிர்காலத்தில் வந்து நிறையா மாறலாம் இப்போயே வந்து ஓ ஒவ்வொரு நாள் என்னென்ன கொண்ட்டு வராங்க என்னான்ன கொண்ட்டு வர போறாங்க அப்படின்றது எதுவும் தெரியாமல் இருக்கு ஆனால் வருங்காலங்களில் எல்லாமே மா அப்படியே மாறலான் இப்போ வந்து எப்படி சொல்லுறதுனா ஒரு கூகுள்ல நம்ம போனோம்னா ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் போகிறோம் அதில் வந்து நம்ம வந்து இப்போ ரீல்ஸ் பண்ண பண்ண ஸ் போஸ்ட் போட போட ஃபேன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேயிருக்காங்க நம்பள சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால நம்பளுக்கு வந்து என்ன நம்ப பண்ணனும் நம்ப ஃபேன் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது அதனால நம்பளும் அந்த இதை பண்ணிக்கிட்டேயிருக்கோம் அந்தமாதிரி ஒவ்வொரு நாள் அவங்குளுக்கு தோணுற மாதிரி ஒவ்வொரு நாள் என்னென்ன கேளிக்கைகள் வரும் அப்படின்றதே தெரியா தெரியாத இதில்தான் நம்ப இருக்கோம் அப்படின்ற மோது சின்ன ஒவ்வொரு நாள் என்னென்ன அடுத்து என்ன வரும் எதிர்காலங்களில் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது ஒன்றுமே தெரியல எப்படியோ இருக்கோம் இப்படிதான் இருக்கோம் அப்படின்னு நான் கேட்டால் சொல்ல முடியாது